எங்கள் ஊரில் வந்து நிறைய டான்ஸெலாம் வைப்பாங்க அப்புறம் வந்து விழாக்களெலாம் கல்யாணம் அப்புறம் காதணி விழா இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் வந்து டான்ஸெலாம் ஆடுவாங்க அதுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து பரதநாட்டியம் இந்த மாதிரி டான்ஸெலாம் ஆடுவாங்க அப்புறம் வந்து திருவிழாவில் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் அப்புறம் வந்து கோலாட்டம் அது மாதிரி ஆடுவாங்க அப்புறம் நிறைய முக்கியமான ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சிஎம் இந்த மாதிரி வந்தாங்கன்னால் பரதநாட்டியம் அப்புறம் வந்து நிறைய டான்ஸ் ஆடுவாங்க கிளாசிக்கல் டான்ஸிலேருந்து வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாமே ஆடுவாங்க இப்போது உள்ள ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் டான்ஸ் அந்த இதை நோக்கியே போய்கிட்ருக்காங்க நிறைய சினிமாவில் எல்லாேருக்கும் நமக்கு தெரியணும் அப்படின்ற இதில் அதனால் டான்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு தான் சொல்லணும் கல்யாணம் அப்புறம் வந்து இது திருவிழா திருவிழாவில் வந்து நிறைய டான்ஸ் அப்புறம் இப்போ வந்து ஒயிலாட்டம் அந்த மாதிரி ஒரு நிறைய ஃபங்க்ஷனெலாம் இந்த டான்ஸெலாம் இல்லை அப்புறம் நிறைய டான்ஸெலாம் வந்து வைக்கிறாங்க இது மூலமாக நிறைய பேருக்கு நிறைய சொல்லியும் கொடுக்கறாங்க தெரிஞ்சவர்களுக்குலாம் அதனால் இந்த இந்த ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இப்போ எல்லாேருமே நிறைய டான்ஸ் கற்றுக்கறாங்க அதனால் ரொம்ப முக்கியப் பங்கு வகிக்கறது டான்ஸில் ஆன்லைன்லேயும் சரி நேராகவும் சரி நிறைய கற்றுக்கறாங்க எல்லாேருமே அதனால் எல்லா ஒரு ஃபங்க்ஷன்லேயும் டான்ஸ் வந்து ஒரு பெரும் முக்கியத்துவமாக இருக்கிறது